நம்மளோட சமூகத்தோட வளர்ச்சிக்கு கலாச்சாரத்துக்கு விளையாட்டுகள் ரொம்ப அதிகமாக பங்கு கொடுத்துருக்கு கொக்கோ கபடி போன்ற விளையாட்டுகள்லாம் நம்மளோட தமிழகத்தையும் சரி நம்மளோட மக்களையும் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரெஸ்ட்லிங் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுமே இந்தியாவோடய வரலாற்றில் முக்கிய பங்கு கொடுத்துருக்காங்க இது என்னென்னா நம்மளோட எலும்புகள் எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ராங்காக மெயின்டென் பண்ணும் அதே மாதிரி நம்மளோட பிரீதிங்கும் நல்லா இருக்கும் ஹார்ட் ரேட் நல்லா மெயின்டென் ஆகும் இந்த மாதிரி பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது தான் விளையாட்டில் அதிகம் அதே மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸையும் உலகத்துக்கு கொண்டு வந்தது இந்தியா தான் களரி பயட்டு போன்ற மார்ஷியல் ஆர்ட்ஸுலாம் இருந்ததனால தான் நம்மளால வந்து வளர்ச்சி எடுத்துகிட்டு வர வர முடிஞ்சிச்சு ஸோ இதெல்லாமே வந்து கல்ச்சரும் ஒன்றா இருக்கணும் அதே மாதிரி மக்களோட உடலும் நன்றாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கலாச்சாரத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ்